ஆ சொல்லுங்கம்மா வாங்கம்மா பார்க்கலாம் சரிம்மா ஆ சரிம்மா எது மாதிரி கம்பெனி இதாக பார்க்குறீங்களா இல்லை சும்மா வாரன்ட்டி இல்லாமல் அது மாதிரி ஆ நீங்கள் எங்கள் கடையில் எடுத்தீங்களா ம் ஆமாம்மா ஆமாம்மா நாங்கள் வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான்மா வச்சுருக்கோம் நீங்கள் நான் அனுப்பிவிட்ற உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்றேம்மா ஆ எல்லா ஐட்டமுமே இருக்கும்மா நீங்கள் உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணுமோ நீங்கள் வந்து பார்த்து இது பண்ணிக்க வேண்டியதாம்மா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேம்மா வாட்ஸ்அப்பில் ஆ சரிம்மா ஆ சரிம்மா என்ன ஆனால் என்ன எல்லா இதுலையுமே நல்லாருக்கும் நாங்கள் வந்து கம்பெனி வந்து ஃபாரின்லேர்ந்து ஃபாரின் கன்ட்ரிஸ்லேருந்தும் சரி நம்ம இதுலேருந்தும் சரி நான் எல்லாமே வந்து இறக்குமதி பண்ணி தான்மா பண்ணிட்டுருக்கோம் இதில் வந்து ஹீட்டு கண்ட்ரோலுக்கு ஹீட்டு கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு இது இருக்கு அது மாதிரி வந்து அவங்க கவர்லேருந்து எல்லாமே கொடுத்துருவோம்மா ஆ சரி ஓகேம்மா நீங்கள் அப்டே காலை க கட் பண்ணாமல் இருங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற பாருங்கள் ஃபோட்டோ சரிம்மா உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் பாருங்கள் ஆ இதோ அனுப்பிருக்கேன் பாரும்மா அடுத்தடுத்து வருது பாருங்கள் உங்களுக்கு ப்ளூ ஆமாம்மா ஆமாம்மா எல்லாமே சேம் இதுதான்மா இது ஃபைவ் தௌசண்ட் வரும்மா ஆமாம்மா எல்லாமே குவாலிட்டியானதும்மா உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு அஞ்சு வருஷம் வாரன்ட்டியோட கொடுக்குறோம் வாரன்ட்டி கார்டோட கொடுக்குறோம் இல்லை நீங்கள் இஎம்ஐயில எடுத்துக்கறதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு நீங்கள் இப்போ கரண்ட் அமௌன்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னுலாம் எந்த கட்டாயமும் கிடையாது இஎம்ஐயில எடுக்கறதாக இருந்தால் மா எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும்மா நான் தான் சொல்லுறேலம்மா அஞ்சு வருஷம் வாரன்ட்டி கொடுக்குறோம்மா வாரன்ட்டி கார்டோட கொடுக்குறோம்மா உங்களுக்கு வந்து மனசுக்கு பிடிச்சத பார்த்து நம்பி வாங்கிட்டு போங்கம்மா நீங்கள் எங்கேயும் நாங்கள் போய்விட மாட்டோம் நாங்கள் சைனும் போட்டு தந்துடுறோம் நீங்கள் இஎம்ஐயில அப்படி இல்லைனா நாங்கள் இதில் வந்து நீங்கள் இஎம்ஐயில பண்ணுறீங்கன்னா இஎம்ஐயில பண்றதாக இருந்தால் பண்ணுங்கம்மா ஒன்றை வருஷத்துக்கு இஎம்ஐ கட்டுங்கள் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மாசம் அதான் என்னமா நாங்கதான் சொல்லுறோமேம்மா கம்பெனி ப்ராடக்ட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறேனேமா நான் என்னம்மா பாதிக்கிப் பாதி குறச்சீங்கன்னா அப்புறோம் எப்படிம்மா நான் அடுத்தடுத்து வியாபாரம் பண்ணனும் அடுத்தடுத்து நாங்கள் இறக்குமதி பண்ணனும் அதா நாங்கள் எங்களுக்கு வேணுல்லம்மா அமௌன்ட்டு உங்களுக்கும் சரி ஆ சரிம்மா ஐயாயிரம் வேண்டா சரி ஒரு மூவாயிரத்து ஐநூறு கொடுங்கம்மா ஆமாம்மா ஃபிக்ஸ்டாக என்ன என்னம்மா எங்களுக்கு வந்து வண்டி வாடகை இருக்கு அப்புறம் வந்து நான் இங்கே வேலை பார்க்கற பசங்களுக்கு சால்ரி போடணும் எவ்வளோ ப்ராப்ளம் ஒரு கடையை ரன் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ இருக்கும்மா இதில் ஒரு ஐநூறுவாயில் என்னமா நீங்கள் குறஞ்சி போய்விட போகறீங்க இது வந்து கம்பெனி ப்ராடக்ட்மா உங்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் யாருமா வாரன்ட்டி கொடுக்குறா ஒரு வருஷம் ரெண்டு வருஷோந்தான் வாரன்ட்டி நீங்கள் கடைக்கு வர முடியாதுங்களா ரொம்ப லாங்குங்கிறீங்களா சரிம்மா அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைமா நான் அனுப்பி வைக்கிறேம்மா நீங்கள் ஃபோன் பே வந்து இந்த நம்பர் தான்மா நீங்கள் ஃபோன் பே பண்ணிவிட்ருங்கம்மா சரிம்மா சரிம்மா மா நீங்கள் சரிம்மா நீங்கள் பாருங்கள்ம்மா பார்த்துட்டு நீங்கள் போட்டுவிடுங்கம்மா ம் சரிம்மா